ஹலோ பூஜா ஷோரூமுங்களா இல்லை மேம் நாங்கள் வெஹிக்கிள் வாங்கணும் டூவீலர் வாங்கணும் அதனாலதான் ஃபோன் பண்ணேன் என்னென்ன மாதிரி வெ வெஹிக்கிள் நீங்கள் வச்சிருக்கீங்க இல்லை ஃபேமிலி வெஹிக்கிள் தாங்க மேம் இல்லை டிவிஎஸ் வந்து பார்க்கணுன்னு இருக்கேங்க மேம் அதுதான் எவ்வளோ ரேஞ்ச் வரும் இல்லை நார்மல் ரேஞ்சில்தான் மேம் வேணும் அது என்ன மாதிரி சேல் அமௌண்ட் வந்து எப்படிங்க மேம் ரெடி கேஷ் இந்த மாதிரி எந்த மாதிரி மெத்தேடில் நீங்கள் பண்றீங்க என்ன மெத்தேடில் பண்றீங்க கே ஓகே மேம் இஎம்ஐக்கு என்னென்ன மாதிரி ப்ரூஃப் கொண்டு வரணும் ஓகே மேம் எங்கே எங்கே இருக்கு மேம் உங்கள் கம்பெனி ஷோரூம் எங்கே இருக்குங்க நாங்கள் வந்து திருமூங்கு பக்கத்தில்தாங்க மேம் நம்ம திருமூங்டே வேணால் வந்து பார்க்குறோம் மேம் ஓகே மேம் ஓகே மேம் நீங்கள் சொன்ன ரேட்டு தானங்க மேம் வரும் வேறே எதுலேயும் இது பண்ண மாட்டாங்கல்ல நாங்கள் எதோன்னா உங்கள்கிட்ட கால் பண்ணி திரும்ப கேட்போங்க மேம் ஓகே மேம் நாங்கள் ஒரு நல்ல நாளாக பார்த்து இங்கே பக்கத்தில் திருமூக ஷோரூம்லேயே போய் நாங்கள் பார்த்து எந்த பைக்கு வேணுமோ அந்த பைக்கையே வாங்கிக்கிறோங்க மேம் தேங்க் யூ மேம் இன்ஃபர்மேசன்லாம் சொன்னதுக்கு ரொம்ப மேம் நாங்கள் வந்துடுறோம் இந்த தீபாவளிக்கு முன்னாடியே வந்துடுறோம் மேம் நாங்கள் வந்து எல்லா வந்து பெனிஃபிட்டில் பா பார்த்துக்குறோங்க தேங்க் யூ மேம் இந்த இன்ஃபர்மேசன்லாம் கொடுத்ததுக்கு தேங்க்யூங்க தேங்க் யூ ஸோ மச்